நான் வெளி ஊர் சென்றால் படமெடுப்பேன் டூர் இது போன்ற இடங்களில் போனால் நான் படங்கள் வீடியோ இது போன்றவை நான் எடுத்துக் கொண்டே இருப்பேன் என்னுடைய ஹாபி அது வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இவர்களுடைய படங்கள் எங்கள் அப்பா ஒரு வேட்டைக்காரர் அவருடைய பழைய படங்களை எல்லாம் ரீமேக் செய்து நான் படத்தை எடுப்பேன் ஃபோட்டோ